இப்போ நாங்கள் வந்து எங்கள் வயல்ல அறுவடை பண்ணி நெல்லை அவிச்சிருக்கோம் இப்போ இடைத்தரகர்கள் மூலியமாக நாங்கள் விற்கணும்னு பார்த்தோம்னா இப்போ கவர்ன்மெண்ட்ல வந்து ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபானு சொல்லியிருக்காங்க இப்போ இடைத்தரகர்கள் வந்து எங்கள்கிட்ட விலக் கேட்குறாங்க இப்போ இடைத்தரகர்கள் எவ்வளோ சொல்லுறாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி முன்னூறுபானு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்குறாங்க பார்த்திங்கன்னா இப்போ அதை விட நமக்கு இரநூறுவா கம்மியாகுது இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சின்னால் இன்னும் கொஞ்சம் குறச்சிட்றேங்குறாங்க ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வயல்ல வேகாத வெயில்ல நின்று மருந்து அடித்து அதை அடிச்சிண்டு உரத்தை போட்டு அதை பாதுகாப்பாக வளர்த்து அறுவடை செஞ்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி இடைத்தரகர்கள் மூலியமாக நமக்கு ஒரு வருமானத்தை கம்மி ஆகிடுது ஒரு மூட்டைக்கு முன்னூறுபானா இப்போ ஒரு முன்னூறு மூட்டைனு வச்சிக்கொங்களேன் எவ்வளோ கம்மியாகுது முப்பதாயிரபாய்க்கு மேல் கம்மியாகுதுல இடைத்தரகர்கள் நமக்கு எடுத்து மழை நேரமாக இருந்தால் பரவாயில்ல இப்போ மழை இல்லாத நேரத்திலலாம் நம்ம சென்டர்ல போட முடியாது டக்குனு இவங்கள்கிட்ட தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால இவங்களால் நமக்கு ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு தான் நமக்கு கேட்பாங்க அதுவே நமக்கு ரொம்ப மனது இதாக இருக்கும் என்னடா இப்படி கேட்குறாங்களேண்டு அவங்கள்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் ஸ்டாக் வச்சிகிட்டு நல்லா வெயில் அடிக்கிறப்ப நல்லா விலையே ஏற்றி விற்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்குறது ரெண்டாயிரத்தி எட்நூறுபா அந்தமாதிரி கூடுதலாக விற்பாங்க அது தான் அவங்களுக்கு பெரிய இதாக இருக்கும் இப்போ இடைத்தரகர்கள் இதே நம்ம போய் கவர்மெண்ட் நெல் கொள்முதல் நிலையத்தில் போட்டோம்னா அவங்க தூத்தி கீத்தி ஈரப்பதம் இல்லாமல் நம்ம போட்டோம்னால் நல்ல லாபம் இருக்கும் நமக்கு இந்த நட்டம் வராது நமக்கு முப்பதாயர்பா கூட தான் கிடைக்கும் அதனால இடைத்தரகர்கள் மூலியமாக நமக்கு லாஸ் தான் ஆகும் இதாங்க எங்கள் விளைவிக்கிற செய்கிற பொருட்கள்ல நாங்கள் ஏற்படுகிற நஷ்டங்கள்